சார் கே சார் கேட்குதுங்களா சார் நான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் நம்பர் கொடுத்தாங்க சார் ஹவுஸ் ப்ரோக்கர் நம்பர் கேட்டிருந்தேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாமக்கல் சார் ராமலிங்கா சார் அங்கே ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் சார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறது நம்ம வெளியூருங்க நம்ம ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கள் இங்கே நம்ம ஒர்க் பண்ணிட்ருக்கோம் சார் ஓ ஒர்க் பண்றதனால இப்போ நம்ம வந்துட்டு அங்கேருந்து நாமக்கல்ல ஏதாது ஒரு வீடு எடுத்து தங்கி தான் சார் வேலை பார்க்கணும் ஸோ அதனால் வந்துட்டு பக்கத்திலே இந்த ராமலிங்கா காலேஜு பக்கத்திலயே ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல என்கிட்ட பைக் இல்லை சார் வேற ஸோ அதனால் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல ஏதாது வீடு ஒன்று வாடகைக்கு கம்மியாக ஒரு ஃபேமிலியாக தான் சார் இருக்கோம் நம்ம ஓகே ஓகே சார்

ஓகே சார்

ஓகே சார் நமக்கு என்னென்னா காலேஜை ஒட்னாப்புல வேணும் சார் இப்போ அதே மாதிரி தண்ணிலாம் நல்ல தண்ணியா சார் போர் தண்ணிங்களா இல்லை வா மினரல் வாட்டரா சார் குடிக்கிறதுக்குலாம் ஓகே ஓகே இல்லை சார் நமக்கு வீடு இப்போ ஒரு கம்மியான பட்ஜெட்ல சார் நம்மளுக்கு ரொம்ப எனக்கு சம்பளம் கம்மி தான் சார் நான் ஒய்ஃபு ரெண்டு குலந்தைங்க சார் இல்லல்ல சார் அது எப்பயாவது வந்துட்டு போவாங்க சார் அவ்வளோ தான் ஓகே சார் இப்போ எவ்வளோ சார் வாடகை

அப்படிங்களா ஓகே ஓகே சார் சரிங்க சார் நேர்ல வர்றேங்க சார் சார் நாளைக்கி வந்து பார்க்கறேங்க சார் பார்த்துட்டு நம்ம வீடு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் சார் சா ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நேர்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பேசிக்கலாம் சார் ஆ ஓகே சார்